ஏன் கூட பிறந்தவங்க என்னோட சேர்த்து மூணு பேர் அவங்க எ எனக்கும் அவங்களுக்கும் என்ன ஒத்துமை இருக்கும்னா பார்க்குறதுக்கு நாங்கள் மூணு பேருமே ஓரளவுக்கு ஒரே மாரி தெரிவோம் எனக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க ரெண்டு பேருமே என்னோட பெரியவங்க தான் அவங்க ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க நான் கொஞ்ச அவ்ரேஜ்ஜாக படிப்பேன் அப்புறோம் வேறு என்ன நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பேன் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் வராது ஹயிட் எல்லாம் வந்து நானும் என் சிஸ்டரும் ஒரே ஹயிட் இருப்போம் என் பிரதர் மட்டும் கொஞ்ச ஹயிட்டாக இருப்பார் அவங்க சிஸ்டர் அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க நான் கொஞ்ச கோவம் அதிகமாக வரும் என் பிரதர்க்கும் கொஞ்ச கோவம் அதிகமாக வரும் அதனால் எங்கள் மூணு பேருக்கும் அடிக்கடி சண்டை அதிகமாக வரும் வேறு